எங்களோடய பகுதியில் அரசியல் கட்சிகள் நிறைய இருக்குது பிஜேபி டிஎம்கே ஏடிஎம்கே மாதிமுகா இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அதில் தலைவர்கள் வந்து கேசி கருப்பண்ணன் செங்கோட்டையன் இவங்கலாம் இருக்காங்க இவங்க வந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க ஸ்கூல் கட்டித்தரேன் நிறையா வீடு கட்டித்தரேன் அந்த மாதிரிலாம் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ஒரு குடிமகனாக எங்களுக்கு வந்து எப்படி உதவியிருக்காங்க அப்படின்னா ஸ்கூலில் வந்து நல்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் புக்கு புத்தகம் சைக்கிள் மடிக்கணினி இந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க அதே மாரி கேசி கருப்பண்ணன் வந்து நல்லா விளையாட்டுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவர் என்னன்னா எங்கே விளையாட்டு நடந்தாலும் போயிடுவாரு அந்த மாதிரி நல்லா உதவிகள்லாம் பண்ணியிருக்காங்க